ஹலோ ஆ ஆமாம் ஆ குட்மார்னிங் சாப்பிட்டுட்டோம் நம்ம இப்போ ட்ராவலில் போயிடுவோம் பஸ்ஸு வந்துவிட்டு இன்னும் ஒரு அரைமணி நேரத்துக்குள்ளே வந்துருன்னு நினைக்கிறேன் சொல்லிருக்காங்க ஒரு அரைமணி நேரத்துக்குள்ளே வந்துரும் ஆ ஆமாம் ஆ பாண்டிச்சேரியில ஆமாம் பாண்டிச்சேரியில ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்கு அதுலருந்து நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஒன்று விநாயகர் கோ விநாயகரதான கும்பிடுட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் எதா இருந்தாலும் அதனால நம்ம அங்கேருந்து ஆரம்பிச்சிவிட்டு அதற்கப்பறம் ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம் ஆ நீங்கள் சுத்த சைவமா அசைவமாங்க அதை பேஸ் பண்ணி நான் ஹோட்டலை வந்து உங்களுக்கு சொல்லுறேன் ஆ சைவம் தான் எனக்கும் பிடிச்சது ஓ அசைவ அசைவம் இல்லாமல் எதுவுமே முடியாது இல்லையா ஓகே நம்ம வந்து சைவ ஹோட்டல்ன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு ஹோட்டல் இருக்கு ஓ ஒன்று வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டலு அந்த நம்ம சூஸ் பண்ண வேணாம் சித்தி விநாயகர் ஹோட்டல்ன்னு ஒன்று இருக்கு அந்த விநாயகர் ஹோட்டல் நம்ம சூஸ் பண்ணாக்க ஈஸியாக இருக்கும் நமக்கும் அந்த ஹோட்டலில் வந்துவிட்டு இட்லி சாம்பார் அது வந்த நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணமாட்டாங்க அவங்க பாசிப்பருப்பு வச்சு ஒரு சாம்பார் பண்ணுவாங்க ஆ ஏறிருவோமா ஓகே ஏறி ஏறிகிட்டே பேசிக்கிட்டே நம்ம கிளம்புவோம் பாய் ம்